ஹலோ ஹலோ அமேஸான் அப்படிங்களா வரும் கொஞ்சம் டிலே கொஞ்சம் ஆளுங்கள் இல்லை பற்றாக்குறை இருக்கிறனால ஆளுங்கள் இல்லை அது வந்துடும் இன்னும் ஒரு ஒரு ஒருமணி நேரத்தில் வந்துரும்மா இன்னும் ஜெஸ்ட்டு ஒன்னவர் ஆ ஆ சரி சரிம்மா நான் சொல்லிவிடுறேன் நான் அவரை பாய் டெலிவரி பாயை நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் ஓகே ஓகே ஓகே ஆ சரிம்மா நான் அவருகிட்டா நான் டெலிவரி பாய் கிட்ட பேசிக்கிறேன் பேசிவிட்டு எதுவும் நான் சொல்கிறேன் நான் ஆ நான் சொல்லிக்கிறேன் விடுங்கம்மா ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேம்மா தேங்க் யூ இன்னும் ஒரு ஒரு மணிநேரத்துலம்மா உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறேன் நான் ஆமாம்மா